எங்கள் ஊரில் சடங்குகள் என்றால் சாமி கும்பிடுவதுதான் அந்தமாதிரி சாமி கும்புடும்போது மற்ற ஊர்மக்கள் வந்து அனுமதி உண்டான்னு கேட்டீங்கனா அனுமதி அளிப்போம் அதுதான் எங்கள் ஊரோட பெருமை மற்ற நாங்கள் பார்த்து ரசிப்பதை விட வெளியூர்காரங்களும் ரசிக்க வேண்டும் இந்த சடங்கை பார்த்து இதனால் மக்களும் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்வார்கள் சடங்கின் மூலம் இந்த சடங்கில் நாடகம் கூட நடத்துவாங்கள் நாடகம் நடத்தும் போது நிறைய நிறைய விஷயங்கள் மக்கள் தெரிந்துக்கொள்வார்கள் இதனால் இந்த சடங்குகளை வெளியூர் மக்கள் பார்க்க அனுமதி இலவசம் தான்